ஹலோ எனக்கு வந்து சுகரு இருக்குது எனக்கு சுகர் வந்து நானூற்றி பன்னெண்டு இருக்குது ஆமாம் ஆமாம் ஆ சொல்லுங்க அதை எப்படி குறைக்கிறது ஒரு ஒரு வாரம் ஆகுது ஆமாம் ஆமாம் எனக்கு யூரின் அதிகமாக போய்கிட்டுருந்துச்சி சரி சுகர் டெஸ்ட் பண்ணி பார்ப்போமேனு பார்த்தா சுகர் இருந்துச்சு அப்புறம் எங் சொல்லுங்க ஆ சரி டாக்டர்கிட்ட ஆ சரிங்க ஓகேங்க ஆ சரிங்க ஆ சரிங்க ஆ ம் ஆ சரிங்க சரிங்க ஆ சரி ஓகே மேம் அடிக்கடி தலை சுற்றல் வேறு தலை வேறு அதிகமாக சுற்றிக்கிட்ருக்கு ஆ ஆ சரி ஓகேங்க மேடம் ஆ சரி ஓகேங்க ம் சரி காலெலாம் கடுக்குது கால் முட்டி கை முட்டியெல்லாம் கடுக்குது ஆ சரி ஓகே மேடம் ஆமாம் ஆ சரி ஓகேங்க ஆ இல்லைங்க மேம் ஓகே மேம் தேங்க்ஸ் ம்